இன்றைய உலகத்தில் தமிழ்மொழி பேசறவர்கள் சந்திக்கிற சவால் என்னன்னா பிற மாநிலங்களுக்கு செல்லும்பொழுது ரொம்ப சிரமப்படுறாங்க அவிங்க அந்த மொழி தெரியாமல் நம்ம தமிழ்மொழி பேசுனா அவங்க வந்து அதுக்கு சரியான மதிப்பீடு குடிக்கறதில்லை அதே மாரி நம்ம நாட்டில் அவிங்க வரும்போது அவங்க அதிகமாக வராங்க அவங்களுக்கு தமிழில் மொழி பேசுறவங்க ந சிறப்பாக இது கொடுக்கறாங்க ஆனால் நம்ம வந்து தமிழில் பேசுனா அது ஒரு ஒரு சே இதை கேவலமாக நினைக்கிறாங்க ஆங்கிலமொழி தான் வந்து அதிகமாக பேசகிறாங்க நம்ம பிறந் பேசுகிறது தமிழ்மொழியாருப்ப பிறந்த மண் தமிழ் மண்ணாக இருந்தாலும் அதிகமாக ஆங்கிலத்தில் தான் இங்கே இருக்கறவங்களும் ஆங்கில மொழியில தான் அதிகமாக உரையாடுகிறாங்க அதனால் வந்து நாம்ம எதாவது பொருட்கள் வாங்கும்பொழுதோ இல்லை எங்கேயாவுது செல்லும்பொழுதோ நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது போராட்டமாக இருக்குது அப்புறோம் தமிழ் மக்கள் என்றாலே வந்து தமிழ் பேசறோம் என்றால் கொஞ்ச அதை வந்து கேவலமாக பார்க்கறாங்க தமிழ்மொழி வந்து பழங்காலத்துல அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன்தோன்றிய தமிழ்மொழி அதை வந்து பேசறதுல எந்த கேவலம்மில்லை அதனால் அதுக்கு தமிழ்மொழி வந்து தான் சிறந்த மொழியாக அதை வந்து ஸ்